பள்ளியில் வந்து வரலாறு பாடம் எனக்கு மிக பிடித்தமான பாடமாக இருக்கும் ஆனால் வரலாறில் வந்து அந்த காலத்து மன்னர்கள் ஆட்சி ஆட்சி முறைகள் எல்லாம் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவ மன்னர்கள் என்று பல வி தரப்பட்ட மன்னர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டார்கள் என்றால் ஆண்டார்கள் என்றாலும் அவர்களுடைய சேவைகளும் மக்களுக்கு கலை நுணுக்கங்கள் போர் படைகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு மன்னரும் அவர் அவர்களுக்கு ஏற்றார் போல் புலவர்களும் அவர்களை அவர்களின் புகழை பாடுகின்ற அளவிற்கு புலவர்கள் வாழ்ந்தார்கள் நம் மன்னர்களினுடைய ஆட்சிக் காலத்தில் தமிழர்களால் தமிழ்நாடு வந்து ரொம்பவும் சீரும் சிறப்பாக கலை நுணுக்கத்தோடும் அன்று நம்முடைய மக்களை சிறந்த ஒரு ஆட்சியாளராக பண்டைய காலர்கள் பண்டைய மன்னர்கள் வாழ்ந்தார்கள் இன்று மக்களாட்சி என்றாலும் அன்றைக்கி ம மன்னர்கள் ஆட்சி என்று சொல்லப்படும் அந்த காலத்தை விட இந்த காலத்தை விட அந்த காலம் மிகுந்த ஒரு பொற்கால ஆட்சியை அந்த குறுநில மன்னர்களாக இருந்தாலும் சரி பெருநில மன்னர்களாகும் சரி இது நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து முற்போகமும் விளைந்து மக்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு காலம் தாங்க அந்த வரலாற்றுக் காலம் அன்று இருந்தது அந்த வ அந்த பண்டைய நாட்களில் காணப்படுகின்ற ஒவ்வொரு விசியமே மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த காலம் தான் அது இப்பொழுது தற்சமயம் நிறைய பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு காலமாக இருந்தாலும் பண்டைய காலமானது வரலாற்று காலமானது சங்ககாலம் தற் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று காலங்களில் வாழ்ந்த அரசர்களுடைய ஆட்சி முறைகள் மக்களின் சி நல்ல ஒரு ஆட்சி முறைகள் கொடுத்து மக்களை செல்வ செழிப்புமாக வாழ்ந்த காலமாக கருதப்படுகிறது